உழவர் சந்தைக்கு போகிறோம்மா நிறைய கூட்டம் வராங்க அங்கே பார்த்திங்கன்னா காய்கறிங்கள்லாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய விலைவாசிகள் ஏறிக்கிட்டு இருக்குது வீட்டில் இருந்து நம்ம வண்டிலேயும் வருவோம் நடந்தும் வருவோம் நிறையா விலைவாசின்றதுனால பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் தூரத்துலேருந்தும் வராங்க எல்லாமே விலை ஏறிடுச்சு இப்போ தக்காளி விலை பார்த்திங்கன்னா நூறுரூவா கிலோ போயிகிட்ருக்கு அதேப்போல் கம்பு சோளம் ராகி இதுமாதிரி எல்லாம் இருக்குது வாங்கி சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகிறாங்க எல்லாமே ரசிக்கிறாங்க வந்துட்டும் இருக்குது உழவர் சந்தை மாதிரி போயிருக்காங்க வாங்கிறாங்க இதுதான் சூழ்நிலைம தக்காளி விலைதான் காய்கறி விலைலாம் நிறைய ஏறிகிட்டு இருக்குது அவ்வளோதாம்மா